தமிழகத்தில் புதிய வணிகங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு வரவேற்புகளும் இருக்குது அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் இல்லை நம்ம தான் புதுசாக ஒரு பொருளைக் கொண்டுவர்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்குங்கறதை புரியவச்சா போதும் உதாரணத்துக்கு ஆர்ஹானிக் ஃபார்மிங் ஆர்ஹானிக் புரொடக்ஷன்கிறது எல்லாப் பக்கமும் இருக்குது எல்லா பக்கமும் பேசக்கூடிய விஷ்யமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய பொருள் அது எந்த வகையில் மற்றவங்களோடதவிட வித்தியாசமானது சிறப்பானதுங்கிறதை நம்ம புரிய வச்சாப் போதும் இப்போ இந்தமாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்துவிட்டு நிறையவே வளர்ந்துட்டு வந்துவிட்டு இருக்குது க்ளாத்திங் சம்மந்தப்பட்டது ப்ரிண்ட் அண்ட் டிமேண்ட் அதாவது இப்போ நமக்கு தேவையான பொருளில் வந்துவிட்டு நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ எந்த ஒரு அமைப்பில் இருக்கணுமோ அதை நமக்கு வேணுங்கிற நேரத்தில் நம்ம அது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அந்தமாதிரி வந்துவிட்டு தேவை ஏற்படுத்தி அந்த தேவையை பூர்த்தி செய்யற விஷயங்கள் தான் வணிகங்களை வளர வச்சிட்டு இருக்குது